எங்கள் ப எங்கள் பகுதியிலைன்னு பார்க்குறப்ப நர்ஸரி அன் ப்ரைமரி ஸ்கூல் அண்டு லா ஃபார்ம் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க அது வந்து நாங்கள் எதிர்பாக்றத விடவே கோச்சிங் நல்லா இருக்குது அங்கே இருக்கிற அந்த டீச்சர்ஸுமே வந்து அந்த கொழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த தரமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குது டீச்சர்ஸோடய அணுகுமுறையும் வந்து அந்த குழந்தைகக்கிட்ட இருக்கிற அணுகுமுறையும் வந்து எங்களுக்கு ரொம்பப் பிடுச்சிருக்குது அந் ப இது இப்போ பார்க்குறப்ப வந்து பெரிய நகரங்களில் ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த பள்ளி வந்து எனக்கு ரொம்ப ஒரு மேன்மையாக தெரியுது இந்த ஸ்கூலில் அது மாதிரி கோச்சிங்கு கோச்சிங் நல்லாயிருக்குது அதுபோக அந்த கொழந்தைகளுக்கான வந்து இப்போ ஒன் டூ ஃபிப்த் வரைக்கும் இருக்கிற கொழந்தைகள் அப்புறம் வந்து நர்ஸரியில படிக்கிற கொழந்தைங்க அப்படின்லாம் பார்க்கற நர்சரி கொழந்தைகளுக்குன்னு பார்க்குறப்ப அந்த கொழந்தைகளுக்கான திறமைகள் என்னென்னன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு கொழந்தைக கொழந்தைகக்கிட்ட என்னென்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தனித்திறமையாக சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அங்கே நல்லாயிருக்குது அப்புறம் அந்த லா ஃபார்ம் பப்ளிக் ஸ்கூலில் வந்துட்டு கராத்தே சிலம்பம் நாட்டியம் கீ போர்டு வாசிச்கிறது அது எல்லாம் வந்து அதாவது இவ்வளோ இதா ஃபீஸ் கட்டின கொழந்தைகளுக்குத்தான் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா கொழந்தைகளுக்குமே வந்து ஓரலாக எல்லா கொழந்தைகளுக்குமே எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்ருக்குறாங்க டான்ஸ் உட்பட அதில் வந்து நல்ல சிறப்பாக இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்த்துகிட்டு இருக்கிறோம் அந்த பள்ளிக்கூடம் இன்னும் நல்ல சிறப்பாக வரணுன்னும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த பள்ளிக்கூடத்தில் நல்லா சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாங்கங்க